ஐந்தாம் வகுப்பு ஐஞ்சு வயதில் நான் ஒன்னாம் ஒன்றாம் வகுப்பு படித்தேன் அதுக்கு பிறகு அஞ்சாம் கிளாஸுக்கு எலிமெண்டரி ஸ்கூலில் பேராவூரில் படித்தேன் படித்து முடித்த பிறகு நான் எட்டாம் கிளாஸ்லேருந்து ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்றாவது வரைக்கும் கோமலை ஸ்கூலில் படித்தேன் அதுக்கு பிறகு படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன் வீட்டில் இருந்த பிறகு விவசாயம் பாத்துட்டுருந்தேன் விவசாயத்தை பாத்துகிட்டுருந்த பிறகு சரி ஏதோ வேலை தேடுவோம் சொல்லிட்டு பர்னிச்சர் கடையில் சேந்தேன் பர்னிச்சர் கடையில் சேர்ந்த பிறகு அங்கே வந்து இந்த பர்னிச்சர் தொழிலை கத்துக்கிட்டேன் அதில் வந்து நான் வேலை பாத்தேன் பர்னிச்சரில் அதுக்கு பிறகு நான் தர்மபுரி போயிருந்தேன் தர்மபுரியில் பர்னிச்சர் பர்னிச்சர் கடை சொந்தமாக நாங்கள் ரெண்டு பேர் பார்ட்னராக வச்சிருந்தோம் ரெண்டு பேர் நாலு பேர் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து பார்ட்னராக வச்சு அதில் வந்து பேங்களூர் வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் பெங்களூர்ல இருந்து மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கரண்ட் அடுப்பு எல்லாம் வாங்கிகிட்டு வந்து கொடுக்குறது கிருஷ்ணகிரி பெங்களூரு அந்த ஏரியா திருப்பத்தூர் வாணியம்பாடி அந்த ஏரியாலாம் நாங்கள் லைன் போட்டு வொர்க் பண்ணியிருக்கோம் ஒகேனக்கல்லாம் வசூல் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாலு வர்ஷம் அங்கே பர்னிச்சர் கடை வச்சிருந்தேன் அதை வைச்ச பிறகு எனக்கு மேரேஜி செட் பண்ணிட்டாங்க ஊரில் மேரேஜ் செட் பண்ணிவிட்டு மேரேஜ் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ண பிறகு ஊருக்கு வந்து ஊரில் விவசாயத்தை பாத்தேன் விவசாயத்தை பார்த்த பிறகு திரும்பி அந்த ஃபர்னிச்சர் கடையை வைக்கணுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த பர்னிச்சர் வந்து நான் ஆரம்பிச்சி நடத்திக்கிட்ருந்தேன் நடத்தின பிறகு இப்பவும் இந்த பர்னிச்சர் தான் பண்ணிக்கிட்ருக்கேன் இந்த இப்போ இந்த அலுமினார்ங்கிற கடையில் தான் பொருள்லாம் நம்ம எடுத்து வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணிகிட்டு ஏகப்பட்ட திருவாரூரில் ஒரு டீலர் இருக்கார் கும்பகோணத்தில் டீலர் இருக்கார் தஞ்சாவூரில் டீலர் இருக்கார் திருச்சியில் இருக்கார் எல்லா ஏரியாவுலேயும் நமக்கு நிறைய இருக்கிறாங்க அந்த டீலர்கிட்ட வாங்கி இந்த பொருள்லாம் பர்னிச்சர் பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுறது சேல்ஸ் பண்ண பிறகு பசங்களை எல்லாம் வந்து நாங்கள் காலேஜி சேர்கிற வரைக்கும் வேலை பார்த்துகிட்ருந்தோம் இப்போதும் இந்த வேலை தான் பாத்துகிட்ருக்கேன் திரும்பி நான் விவசாயம் பண்ணி விவசாயத்தை சால்வ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஊரில் பர்னிச்சர் கடை வச்சு நடத்திகிட்டு கொடுத்து வாங்கிகிட்ருக்குறேன் கொடுத்து வாங்கின பிறகு நமக்கு வாழ்க்கையில் நாங்கள் வந்து நிறையா செலவு வேற ஆகுது நல்லது கெட்டது எல்லாம் பாத்துகிட்ருக்கிறோம் சொந்தமாக அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நல்லது கெட்டதுலாம் செய்கிறோம் அதுங்களுக்கு வேறு தீபாவளி பொங்கலுன்னு வரிச வைக்கலாம் நம்ம எடுத்துகிட்ருக்கிறோம் அதனால் குடும்பத்தில் நம்ம வந்து எல்லாம் நாம் தான் செய்கிற மாதிரி இருக்கு அந்த சூழ்நிலையில் பசங்களையும் ஒரு இது அது அது என் பெரிய பொண்ணு வந்து இப்போ எம்காம் முடிச்சுட்டு காலேஜில் வொர்க் பண்ணுது சின்ன பாப்பா வந்து எம்ஏ முடிச்சுட்டு மேனேஜராயிருக்கு பையன் வந்து கோயம்புத்தூரில் வேலை பாக்கிறான் அவனும் வந்து நியூட்ரிஷன் டயாபடீஸ் முடிச்சிருக்கிறான் இன்னொரு பையன் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு நியூ என்னது என்ன கோர்ஸ் அது ஏம்பா நியூட்டி நியூட்ரிசன் டயாபடீஸ் கோர்ஸு அவனும் படிச்சிருக்கிறான் அவன சேத்திருக்கு சின்ன பையனை அவன் மெட்ராஸில் இருக்கிறான் அவன் இப்போ வந்திருக்கிறான் வந்துவிட்டா இந்த சாவடிக்கு வயலுக்கு போறதாயிருக்கும் வயலுக்கு போய் நாங்கள் வந்து அந்த யூரியா மருந்துலாம் போட்டுவிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு வர போகிறோம் லீவ் அப்போது கார்த்திகை வந்துவிட்டு கார்த்திகைக்கு கொண்டாடுகிற மாதிரி நாங்கள் இருந்துகிட்ருக்கிறோம் பசங்கள்லாம் ஊரில் தான் இருக்கிறோம்